நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்னுடைய ஃபிரெண்டு ஒருத்தி யோகா க்ளாஸ் போய்ட்டு எனக்கு சஜ்ஜெஸ் பண்ணா யோகா க்ளாஸ் போறத்துக்கு அவள் மூலயமாதான் நானும் யோகா க்ளாஸ் போனேன் அவங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தது அதனால் வந்து அவங்க நிறையா ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அந்த ப்ராப்ளம் எதுவும் சரியாகலை அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எனக்கு வந்து சஜ்ஜெஸ் பண்ணாங்க யோகா க்ளாஸ் போனேன் அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு யோகா க்ளாஸ் போனேன் அப்படி யோகா க்ளாஸ் போனப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சதை நானே உணர்ந்தேன் ஏனால் வந்து எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக எனக்கும் கொஞ்சம் பிரச்சினைகள் இருந்தது ரொம்ப நான் டயர்டாக ஃபீல் பண்ணிணேன் அதிகமாக ஒர்க் பண்ணுறதனால வீட்டு வேலை பார்க்கறதும் அப்புறம் ஒர்க்குக்கு போகவேண்டி இருந்தது அதனால வந்து ரொம்ப டிப்ரஸ்ஸாக இருந்தேன் ரொம்பவுமே எனக்கு வந்து வீட்டு வேலை அது மட்டுமே பார்த்துட்டுருந்ததுனால கொஞ்சம் உடலும் வந்து ஃபிட்னஸ் இல்லாத மாதிரி இருந்தது அதனால் யோகா க்ளாஸ் போனதுக்கப்புறம் என்னுடைய உடல் ரீதியாகவும் நான் கட்டுப்பாடாக இருக்கேன் மன ரீதியாகவும் கட்டுப்பாடாக இருக்கேன் முதலில் நான் வகுப்புக்குதான் போனேன் ஒரு ஆறுமாத காலம் மேல் நான் வகுப்புக்கு போனேன் வகுப்புக்கு போய் நான் கற்றுக்கிட்டப்ப மார்னிங் சிக்ஸோ க்ளாக் டு செவனோ க்ளாக் என்னுடைய யோகா வகுப்பு நேரம் அப்படி போனப்போ இருந்த அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்து எனக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் நான் யோகா க்ளாஸ் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கப்பறம் எக்ஸ்ரா ஒரு டூ மந்த்ஸ் போனமாதிரி போனேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் எடுக்க ஆரமித்து அப்புறம் இப்போ ரெகுலராக வீட்டில் தான் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் வீட்லேருந்து யோகாசனம் பண்ணுறதுக்கும் நம்ம யோகா க்ளாஸ்க்கு போய்ட்டு பண்ணுறதுக்கும் நிறையவே அனுபவங்கள் வந்து மாறுபடுது ஏன்னால் வீட்டுலேருந்து பண்ணுறப்ப நமக்குள்ளே நிறைய டிஸ்டாக்ஷன் வருது காலையில் எழுந்தோனே நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் ஏதாவது ஒரு வேலையை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது வீட்டில் இருக்கும்போது அதேமாதிரி அந்த யோகாக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய நேரம் முழுக்க முழுக்க கொடுக்க முடியல வீட்லிருக்கும் போது இதே வகுப்புக்கு செல்லும்போது ஒரு மணிநேரம் யோகாவுக்காக என்றால் அந்த ஒரு மணிநேரமும் நான் யோகா க்ளாஸுக்காக மட்டும் செலவு பண்ணிணேன் வீட்டில் இருக்கிறப்ப என்னால் அந்த ஒரு மணி நேரம் முழுக்க யோகாவுக்காக ஸ்பென்ட் பண்ண முடியலை எனக்காக ஸ்பென்ட் பண்ண முடியலை சிலநாள் வந்து ஒருமணிநேரம் ஃபுல்லாக பண்றமாதிரி இருக்குது சிலநாள் ஒரு ஆஃப்பனவர் ஃபாட்டி நிமிட்ஸ் இப்படி டைமிங் வந்த மாறுபடுது யோகா அப்படின்னால் என்னன்னு எங்கள் மிஸ்ஸு போனோடன்னே மொதல் யோகாசனத்தை பற்றி அந்த யோகா டீச்சர் வந்து எனக்கு சொல்லிக்கொடுத்தாங்க அவங்க சொல்லும்போது மொதல் சொன்னது யோகாங்கிறது நம்ம மனசை கட்டுப்படுத்துறக்கான ஒரு தியானம்னு சொல்லியிருந்தாங்க நம்ம நேரத்தை எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாடோடு இந்த டைமுக்கு இங்கே வேலை பார்க்கணும் இந்தமாதிரி ஒரு கட்டுப்பாடு ஒரு வரணும் அந்தளவுக்கு நம்ம மனசு கட்டுப்பாடோடு இருக்கணும் அதுக்கு நம்ம பண்ணுற தியானம் தான் யோகா அது நம்மளை உடல் ரீதியாகவும் நமக்கு துணை பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசினாங்க அந்த கட்டுப்பாடு வந்து நம்ம வகுப்புக்கு போகும்போது ஆறுமணின்னால் ஆறு மணிக்கேற்றமாரி நம்ம க்ளாஸுக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு அந்த ரெகுலராக காலையில் எழுந்திருக்கிற பழக்கம் யோகாசனம் பண்ணும்போது ரெகுலராக வந்தது அதாவது வகுப்புக்கு போய் பண்ணும்போது வீட்டில் இருக்கிறப்ப நம்மளே அங்கே ஆறுமணி என்றால் ஆறுமணிக்கு கரெக்டாக செல்ல வேண்டும் அதுக்காக நாம் கரெக்டாக போகவேண்டி இருக்குது வீட்டில் இருந்தால் ஒரு ஃபை மினிட்ஸ் லேட்டாக எழுந்து பண்ணலாம் டென் மினிட்ஸ் லேட்டாக எழுந்து பண்ணிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்தால் படுத்து தூங்குகிறோம் இல்லை எழுந்துவிட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோகா பண்ணலாம் இப்படி நம்ம வந்து அந்த டைமிங்கை கன்ட்ரோலாக வச்சுக்க முடியலை நம்ம ஒரு கட்டுப்பாடோடு நம்ம நம்மளை வந்து மெயின்டைன் பண்ண முடியலை சிம்பிள் யோகாசனம் தான் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு சொல்லிக்கொடுக்குறாங்க ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை நம்மளோடு சின்ன புள்ளைங்கக்கூட நல்ல நம்மளோடு கஷ்டமான யோகாசனமெலாம் ஒருமணிநேரம் அந்தமாதிரி நல்லாவே அந்த வகுப்பை பயன்படுத்திக்கிறாங்க பிகினர்ஸ்க்கு எப்போயுமே வந்து சின்ன சின்ன யோகா நம்மளால் முடிஞ்ச யோகா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமிங்கு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ப்ராணாயமமில் நம்மளால் மொதல் முடிஞ்சளவுக்கு பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமிங்கை யூஸ் பண்ணுறாங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ப்ராணாயாமம் பண்ண பண்ண எனக்கு கொஞ்சம் மூச்சு ப்ராப்ளம் அதாவது இந்த குளிர்காலத்தில் எனக்கு கொஞ்சம் மூச்சு விடறது கொஞ்சம் சிரமமாவே இருக்கும் அந்த பிரச்சனை எனக்கு யோகாசனத்தில் போய் டெய்லி அந்த மூச்சு சுவாச பயிற்சி எடுக்கும் முன்னாலே எனக்கு கொஞ்சம் நல்லாவே மாற்றம் ஏற்பட்டுது என்னால் ஈஸியாக மூச்சு விட முடிஞ்சது அந்த பிரீத்திங் ப்ராப்ளம் எனக்கு ரொம்பவே குறஞ்சிது அதுக்கு முன்னாடி நான் டேப்லெட் எடுத்துக்கிட்டிருப்பேன் இந்த குளிர்காலத்துலெலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஹெல்த்தும் அதுக்கு ஏற்றமாரி என்னுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நா சில ஃபுட்டை அவாய்ட் பண்ண வேண்டி இருக்கும் சில கண்டிஷனில் நான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அந்தமாதிரிலாம் யோகா நான் ரெகுலராக பண்ண ஆரமித்ததுக்கப்பறம் எனக்கு கொஞ்சமே அந்த மாற்றம் வந்து இருந்தது அதனாலயே நான் யோகாசனம் பண்ண பண்ண என் உடலில் ஏற்படுகிற மாற்றத்தை பார்க்க பார்க்க நான் மனரீதியாகவும் ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவளாக மாறினேன் கான்ஃபிடண்ட் எனக்கு கொஞ்சம் அதிகமாவே ஆய்டுச்சு அது வரைக்கும் நமக்கு இந்த கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால எங்கையாவது போகணும்னா யோசிக்கிறது இந்தமாதிரி சில சில நம்மளுடைய பிரச்சனை அதை எனக்கு கொடுக்குற சின்ன சின்ன பிரச்சனைகளை நான் குறையாக பார்க்க ஆரமித்தேன் நான் யோகாசனம் பண்ணதுக்கப்பறம் அது சரியாகும்போது கான்ஃபிடண்டாக நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரமித்தது இன்னொன்று அந்த டேயை நான் ஃபிரெஷ்ஷாக ஃபீல் பண்ண ஆரமித்தேன் காலையில் எழுந்தோனே யோகாசனம் பண்ணுறதனால பாடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகுது நம்ம நார்மலாக காலையில் எழுந்திரிச்ச ஃபோன் பார்க்கறதனாலையோ மொபைல் பார்க்கறதனாலையோ ஏதாது தேவையில்லாத மன சிந்தனைகளை நம்ம ஏற்படுத்திகிட்டு அந்த டே டேயான ஆரம்பத்தினுடைய இனிஷியல் மூமெண்ட்டே நாம் மிஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து யோகாசனம் பண்ணும்போது நாம் எழுந்ததும் காலை எழுந்த உடனே நம்ம ஒரு நல்ல வாமப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்ல பிராணாயாமம் பத்மாஸனம் இந்தமாதிரி யோகா பண்ணும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம வந்து உடல்ரீதியாக நல்லா இது பண்ணுறோம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால நமக்கு நேரடியாகவே விட்டமின் டி கிடைக்குது அதனால் நம்ம உடம்பு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது அந்த நாள் முழுதாக வேலை செய்ததுக்கு நல்ல எனர்ஜி இருக்குது வேலையில் ஏற்படுகிற சில டிப்ரஷன்ஸ் கூட ஏதோ ஒரு நெருக்கடி பண நெருக்கடி வேலையில் ஏற்படுகிற வேலைப்பளு நம்ம குடும்பத்தில் ஏற்படுகிற சில பிரச்சனைகள் இதைமாரி சில இதனால ஏற்படற டிப்ரஷன் கூட யோகா பண்ண பண்ண நம்மளை ரொம்ப டிஸ்டப் பண்ணாத அளவுக்கு நம்ம மனசு கட்டுப்பாடாக இருக்குது அமைதி அடையுது மொதல் நம்மளுடைய மனது அமைதி அடையறது யோகா பண்ணுறதுனால டெய்லி ரொட்டினால் ஒரு மானிங் நம்ம காலையில் ஏர்லியாக வேக்கப் ஆகிறனால நைட்டும் அதே டைமில் நம்ம பீஸ்ஃபுல்லாக அந்த நிம்மதியான ஒரு தூக்கம் ஆழ்ந்த உறக்கம்ங்கிறது கிடைக்குது யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி அந்த வேலையிலேந்து வந்த அந்த பளு இருந்தாலுமே ஆழந்த உறக்கம் நம்ம உறங்குறோமா அப்படின்னா என்னால் அது பண்ணமுடியலை ஆனால் யோகா பண்ணதுக்கப்புறம் அந்த மாற்றத்தை நான் ஒருசில மாதத்திலையே நான் உணர ஆரமித்தேன் உணர ஆரமித்ததுக்கப்றம் தான் யோகா பண்ணுறதனால கிடைக்குற பெனிஃபிட்ஸ் எனக்கே புரிஞ்சது நானும் என்னுடைய ரெண்டு மூணு நண்பர்களுக்கு அதை நான் சஜ்ஜெஸ் பண்ணிகிட்டுதான் இருக்கேன் ஏன்னால் வந்து என் ஃபிரெண்டு சொன்னமாதிரி அதை பண்ணதுக்கப்புறம் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்பவே மாற்றங்கள் ஏற்பட்டது ஆனால் அது வகுப்பில் பண்ணும்போது இன்னமும் முழுக்க முழுக்க மாற்றத்தை நம்ம அதிகமாக உணர முடிஞ்சுது வீட்டிலிருந்து பண்ணுறப்ப அந்த என்விராமெண்டல் வேறு வகுப்பில் பண்ணுற என்விராமெண்டல் வேறு நாம் ஒரு பத்து பதினஞ்சு பேரோடு நம்ம அங்கே பழகுகிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு புது அனுபவம் கிடைக்குது வீட்டிலருந்து பண்ணும்போது நான் மட்டும் தனியாக பண்ணுறோம் நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்சன் ஆகுறதுக்கு நிறையவே வந்து காரணங்கள் இருந்தது வீட்டிலிருந்து பண்ணுவதால் இவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாததனால் இன்றைக்கு ஒருநாள் ஆஃப்பனவர் பண்ணிக்கலாம் ஒருநாள் ஒன்னவர் பண்ணுறது ஒருநாள் ஒன் அண்ட் ஆஃப்பவர்ஸ் நம்ம வேலை கம்மியாக இருந்தால் அந்தமாதிரி எக்ஸ்டண்ட் பண்ணிக்கலாம் இது ஆஃப்பனவர் பண்ணாததை இன்றைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப்பனவர் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் அந்தமாதிரி நம்ம ஒரு ரெகுலராக இதுக்குன்னு ஒரு பத்து நிமிடம்னால் பத்து நிமிஷம் இருவது நிமிடம்னால் இருவது நிமிடம் அப்படின்னு அந்த ஒதுக்கின அந்த நேரக்கட்டுப்பாடும் எனக்கு வந்து மாறுதல் அடைந்ததை என்னால உணரமுடிஞ்சுது சிறு சிறு குழந்தைகள் பண்றதை நான் அங்கேருந்து பார்க்கும்போது எனக்கே ஒரு அனுபவம் ஆச்சர்யமான அனுபவம் வித்தியாசமான அனுபவத்தை என்னால் உணரமுடிஞ்சுது சின்ன குழந்தைகள் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க நாம் இன்னும் எவ்வளோ அழகாக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்ட் நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடண்ட் வந்து இருந்துட்டு இருந்தது வீட்டில் இருக்கும்போது நாம் சில சில தவறுகள் செய்கிறோம் ஏன்னால் வகுப்பில் பண்ணும்போது நாம் செய்யுற சில தவறுகளை சரி செய்ய அங்கே யோகா டீச்சர் இருக்காங்க ஆனால் யோகா க்ளாஸில் பண்ணாமல் நம்ம வீட்டில் பண்ணும்போது அந்த தவறு நம்ம அப்படியே கன்ட்டினியூ பண்ணுறமாரி ஆயிடுது யோகா டீச்சர் இருக்கும்போது இல்லை இதை நீங்கள் இந்த பொசிஷன் இன்னும் கொஞ்சம் வாங்க முன்னாடி வாங்க இன்னும் கொஞ்சம் கரெக்டாக உட்காருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து மூச்சு விடுங்க அப்படின்னு நமக்கு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்சன் கொடுப்பாங்க அதுமட்டும் இல்லாமல் யோகா வகுப்பெல்லாம் முடிஞ்சு நம்ம ரிலாக்ஸ் ஆகுகிற டைம் சில நல்ல விஷயங்கள பற்றி எங்கள் யோகா டீச்சர் பேசுவாங்க அது நல்ல கருத்துக்களாக இருக்கலாம் அது ஒரு நல்ல புக்கிலருந்து சொல்வாங்க ஒரு நல்ல மத நூல்கள் நம்மளுடைய பைபிளாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் இந்தமாதிரி ஏதாது ஒரு இதில் இந்த மத மத நூலுன்னு சொல்வாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு தலைவர்களை பற்றி நாங்கள் நல்ல விதமாக நல்ல கருத்துக்களை நம்ம நல்ல விதமாக நம்ம ஒரு பயிற்சி செஞ்சோம் யோகாசனம் பண்ணிணோம் அதேமாதிரி நாம் நல்ல விதமாக கருத்துக்களையும் நம்ம காலைலையே கேட்குறதனால அந்த நாளே நமக்கு கடவுள் கொடுத்த எவ்வளவு ஒரு பொக்கிஷமான நாள் அப்படின்னு நம்மளே உணருகிற அளவுக்கு எனக்கு அந்தமாதிரி சில டிப்ஸஸும் எனக்கு வந்து யோகா க்ளாஸில் கிடச்சது ஆனால் வீட்டில் அந்தமாதிரி எதுவும் எனக்கு கிடைக்கிறதில்ல ரிலாக்ஸ் ஆகுறக்காக சிலநேரம் இந்த நல்ல கருத்துக்களை சொல்வாங்க சில நேரம் நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு ம்யூசிக் போட்டு விடுவாங்க ஸோ அந்த மானிங் அந்த ஒரு மெலோடியான பீஸ்ஃபுல்லான லோ வைப்ரேட் ஆகாத நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறமாரி ஒரு மெலோடியான ஒரு மெடிடேஷன் பண்ணிண மாதிரி இருந்தது வீட்லேருந்து பண்ணும்போது நம்ம அந்தமாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கனாலே பண்ண முடியலை அதுதான் வித்தியாசம் யோகா வகுப்புக்கு போய் பண்ணுறத்துக்கும் நம்ம வீட்லேருந்து பண்ணுறத்துக்கும் அதனால் நம்ம எல்லாருமே முடிஞ்சளவுக்கு யோகா பண்ணுறது நமக்கு ரொம்பவே நல்லது இந்த யோகாசனத்துடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுதான் இப்போ எல்லாருமே வந்து எல்லா வ வ எல்லா பள்ளிகளிலையும் கூட இப்பொழுது யோகாசனம் சொல்லிக்கொடுக்க ஆரமித்துவிட்டார்கள் நம் முன்னோர்கள் கற்றுக்கொடுத்த நம்முடைய பாடத்தை நம் கைவிட்டதன் காரணமாக நமக்கு ஏகப்பட்ட பிரச்சினைகள் வந்தது உடல் ரீதியாக மன ரீதியாக இப்போ அதை முடிஞ்சளவு சரி பண்ணுவதற்காகத்தான் இப்போது யோகாசனத்தை நம்ம பள்ளி ரெகுலராக சொல்லிக்கொடுக்குறாங்க நமக்கும் நிறையப்பேரு இந்தமாதிரி இப்போது ஐடி ஃபீல்டில் இப்படி வேலை பார்க்கறனால நம்மளை மாதிரி ஆளுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு யோகாசனம் வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு நமக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அதை நம்ம யூஸ் பண்ணி கற்றுக்கணும் அதனாலதான் இப்போது அதோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சதனால் தான் சர்வதேச லெவலில் யோகா தினம்னே ஒன்று கொண்டு வந்து அனோன்ஸ் பண்ணி அன்றைக்கு நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே ஒரே இடத்துல கூடி யோகாசனம் பண்ணுறது ஜூன் டொண்ட்டி ஒன்னில் அந்தமாதிரி நம்ம பண்ணுறோம் இந்த யோகாசனத்தினுடைய முக்கியத்துவம் அந்தளவுக்கு இருக்குது நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும்